கல்வி முறையை மேம்படுத்துறதுக்கு கிராமத்தில் வந்து அரசாங்கம் என்ன ஏற்படுத்திருக்குன்னா எல்கேஜி யுகேஜி அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எல்கேஜி யுகேஜி பசங்களை அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா அதை மேம்படுத்துறதுக்கு இப்போ புள்ளைங்க வந்து அதுதான் கிராமப்புறங்களில் வந்து ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு நடந்துதான் புள்ளைங்க போகணும் ஸ்கூலுக்கு அந்த போக்குவரத்து ஃபெசிலிட்டீஸ் வந்து கிராமங்களில் கிடையாது இதனாலேயும் மக்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போகிறாங்க அதே போல கவுர்மெண்ட்டில் வந்து டீச்சர்ஸுங்களும் வந்து இங்கிலீஷ் பேசுறது கிடையாது அதனாலேயும் டீச்சர் பசங்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் போயிடுறாங்க இது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கவுர்மெண்ட்டு மேம்படுத்துறேன்ற பேரில் ஒரு எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள பசங்களுக்கு வந்து ரெண்டே டீச்சர் மட்டும்தான் போட்டுருக்காங்க இதனாலேயும் பசங்கள் வந்து வெளியில் பிரைவேட் ஸ்கூலில் நாடுறாங்க